ஹலோ யாரு

ஓகே அது காஸ்டியூம் எ எப்படி சார் இது பண்ணுறீங்க ஓகே என்ன ரேஞ்ச்க்கு எதிர்பார்க்கிறீங்கள் ஆ ஒரு ஆளுக்கு டூ தௌசண்ட்ணாது தான் ஆகும்

ஓ ஒன் வீக்கில் தந்துருவோம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்கள் என்னென்றத ஓகே ம் ஆ ஓகே மேம்